எனக்கு வந்து வரைய பிடிக்காத நாட்கள் எதுன்னு கேட்டா என் ஃப்ரெண்ட்டுக்கு வந்து பேர்ட்டே பேர்ட்டே கிஃப்ட்டாக நான் வந்து ட்ராயிங் பண்ணி கிஃப்ட் பண்ணேன் அவளுக்கும் எனக்கும் ஒரு சின்ன ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தால் அவ வந்து அந்த கிஃப்ட்டை வாங்க மறுத்துவிட்டா அதனால வந்து அந்த நாட்கள் வந்து எனக்கு ட்ராயிங் பண்ண பிடிக்காத நாட்களாக காரணமாயிடுச்சு அதேமாரி ட்ராயிங் பண் க்ளாஸில் யார் ட்ராயிங் பண்ணாலும் என்கிட்ட தான் பண்ணக் கொடுப்பாங்க ஏன்னா எனக்கு வந்து ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும் ட்ராயிங் நான் நல்லாவே வரைவேன் என் க்ளாஸில் ஹோல் க்ளாஸ்லையும் தெரியும் நான் ட்ராயிங் ரொம்ப நல்லா பண்ணுவேன்னு அதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸு க்ளாஸ் மேட்ஸு எல்லாமே என்கிட்ட தான் ட்ராயிங் பண்ணக் கொடுப்பாங்க நான் ட்ராயிங் பண்ணி கொடுப்பேன் ட்ராயிங் வந்து எல்லாத்துக்குமே ஈஸியாக வந்துவிடாது ஏன்னா அதில் ஆர்வமாக இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும் தான் ட்ராயிங்ஸ் என்பது அப்படியே வரும் ட்ராயிங்களுக்காக தனியாகவே நான் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுவேன் அதனால வந்து ட்ராயிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோட மிகப்பெரிய ஆம்பிஷனே ட்ராயிங்கராக வரணும்தான்